நான் மீசோவில் ஏற்கனவே ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இப்போது ரெண்டாவது தடவை சரி ப்ராடக்ட் நல்லா தான் வரும் அப்படினு சொல்லிட்டு இப்போது ரெண்டாவது தடவை வந்து ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு டாப் தான் குர்த்தி தான் அனார்கலி குர்த்தி அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி வரும் போதும் நல்லா தான் வரும் அப்படினு சொல்லி நினச்சி அதை ஆர்டர் பண்ணிணேன் ஆர்டர் பண்ணி அதுவே லேட்டாக தான் வந்துச்சு ஒரு பத்து பதினஞ்சி நாள் கழிச்சு தான் வந்துச்சு அவங்க குறிப்பிட்டுருந்த தேதியை விட அஞ்சு நாள் ஆறு நாள் கழிச்சு தான் வந்துச்சு தாமதமாக தான் வந்துச்சு சரி வந்த பொருள் நல்லாவாச்சும் இருக்கும் அப்படினு நெனச்சு பார்த்தா பொருளும் நல்லாவே இல்லை அந்த துணியோடய குவாலிட்டி வந்து நல்லா இருக்கற மாதிரி இருந்துச்சி ப்ராடக்ட் பார்க்கும்போது ப்ராடக்ட் வியூவுமே நல்லா தான் போட்டிருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து சேர்ந்த பொருள் வந்து சரியாகவே இல்லை ஏன் அப்படி வந்துச்சுன்னு தெரியலை அந்த ப்ராடக்ட் பார்க்கும் போது நல்லா பிங்க் கலரில் நல்லா பளிச்சின்னு நல்லா அழகாக இருந்துச்சு ஆனால் வந்து சேர்ந்தது இந்த கலரே சரி இல்லை அது பிங்க் கலரே இல்லை ஃபர்ஸ்ட்டு பிங்க் கலர் மாதிரியே இல்லை ரொம்ப டிம்மாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த டிரெஸ்ஸோட கையில் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து பஃப் ஸ்லீவ்ஸ்ஸு காட்டியிருந்தாங்க ஆனால் வந்து சேர்ந்த பொருளில் பஃப் ஸ்லீவ்லாம் இல்லை சரியாவே இல்லை ஸ்லீவ்ஸ்லாம் கூட துணியே சரி இல்லை என்ன தான் ப்ராடக்ட் அனுப்பியிருக்காங்கன்னு எனக்கும் ஒன்றும் தெரியலை அவங்களை நம்பி தான் நம்ப ஆர்டர் பண்ணுறோம் ஆனால் சுத்தம் இந்த டிரெஸ்ஸு சுத்தமாக நல்லாவே இல்லை எப்படி தான் இப்படிலாம் அனுப்புறாங்களோ இனிமேல் எப்படி அவங்களை நம்பி நான் ஆடர் பண்ண முடியும் ஆன்லைனில் இதுக்கு தான் இனிமேல் ப்ராடக்ட்டே வாங்கக்கூடாது அப்படினு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் ப்ராடக்ட் வாங்குகிற மாதிரி இருந்தால் நேராக போய் வாங்கிக்கணும் எந்த ப்ராடக்ட்டாக இருந்தாலும் சரி முதல்ல ஆர்டர் பண்ணியிருந்த ப்ராடக்ட் நல்லா தான் வந்துச்சு இப்போது ஆர்டர் பண்ணிணப்போ ஏன் இப்படி மோசமாக வந்திருக்குனு தெரியலை இது தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்